திருமண கலாச்சார விழா என்பது முதல்ல பெண்வீட்டாரை வந்து பையன் வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க பெண் பார்க்க வருவாங்க அவங்க வந்து பெரியவங்க உற்றார் உறவினரெலாம் வந்து பொண்ணு எப்படி வயது படிப்பு கூட பிறந்தவங்க தாய் தகப்பனோடயா வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்ப்பாங்க பிடிச்சிருக்கானு கேட்பாங்க அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க பையன் வீட்டுக்கு போய் அங்கேயும் அதே போல் வீடு வாசல் இருக்கா பையன் என்ன தொழில் செய்கிறாப்ல குடும்பம் நடத்துகிறாரா அவர் தலைமையில் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு விசாரிப்பாங்க விசாரித்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சி இருந்துச்சுன்னா அவங்களுடைய நிச்சயம் பண்ணுவாங்க இன்னார் வீட்டு பையனுக்கு இன்னார் பொண்ணுக்கு ரெண்டு பேர் திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்பட்டு நிச்சயம் பண்ணுவாங்க அது ஒரு மெசையா அவர் ரெண்டு இரு வீட்டாரோடய உறவினர்கள் முன்னிலையில் வாக்குறுதி மாதிரி கொடுத்து இது பண்ணுவாங்க அது முடிஞ்சோடனே திருமணத்தேதி குறிப்பிடுவாங்க அதற்கிடையில் வந்து பங்கு ஃபாதர்கிட்ட போய் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம்னா பங்கு ஃபாதர்கிட்ட போகணும் அங்கே திருமண ஓலை எழுதுவாங்க அந்த மோல ஓலை வந்து மூணு வாரத்துக்கு திருப்பள்ளி முடிஞ்சோடன பங்கு திருப்பள்ளி முடிஞ்சோடன வாசிப்பாங்க இன்னார் வீட்டு பையனுக்கு இன்னார் வீட்டு பொண்ணுக்கும் திருமணம் செய்வதாக இருக்குது இதில் எதுவும் குற்றம் குறை இருந்தால் தெரிவிக்கணும் அப்படினு அதில் வந்து எதுக்கு அது தெரிவிற்கிறாங்கனா பையனை பற்றி எதுவும் குறைபாடோ இல்ல பொண்ணை பற்றி எதுவும் குறைபாடோ எதுவும் தப்பு தண்டா எதுவும் இருந்துச்சுன்னால் அவங்க போய் பங்கு ஃபாதர்கிட்ட சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னால் பங்கு ஃபாதர் அவங்களை கூப்பிட்டு இதை தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் திருமணம் நட நடக்கிறதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்க அதுக்கு இடையில் வந்து திருமண பயிற்சி வகுப்புகள்னு சொல்லி திருச்சபையில் நடத்துவாங்க அதில் இருவீட்டார் அந்த பொண்ணும் பையனும் போய் அந்த பயிற்சி வகுப்பில் போய் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டம்னா குடும்பம்னா என்ன அதில் வந்து எப்படி ஒறுத்தலும் சகிப்புத்தன்மை எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் குழந்தைகள் எப்படி வளர்ப்பு தெய்வ ஞான காரியங்களில் எப்படி எப்படியெல்லாம் வளர்க்கணும் செய்யணும் அப்படின்றது பெற்றோர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பெற்றோரும் வயதானவர்களுக்கு தாய் தகப்பனுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு எப்படி வந்து கீழ்படிஞ்சு இருக்கணும் எதுதது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றத அது ஒரு மூணு நாள் பயிற்சி வகுப்புகள் நடக்கணும் அது முடிஞ்ச பிற்பாடு திருமண தேதிக்கு வார்த்தைப்பாடு ஒவ்வொரு எப்படி நிச்சயிக்கும் போது எப்படி உறவினர்கள் மத்தியில் சபையின் மத்தியில் உறுதி கொடுத்தாங்களோ அதேபோல் திருப்பள்ளியின் போதும் அங்கே வார்த்தைப்பாடு வாங்குவாங்க பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் தாலி கட்டுறவங்க தாலி கட்டுவாங்க மோதிரம் மாற்றுறவங்க மோதிரம் மாற்றுவாங்க அந்த வார்த்தைப்பாடு கொடுப்பாங்க எல்லார் சபையிலும் மத்தியிலும் இன்னாரை மனமார ஏற்றுக்குறேன் அப்படின்றத வார்த்தைப்பாடய ஆணுக்கும் பொண்ணுக்கும் வாங்குவாங்க அது முடிஞ்சோன திருமண வைபோகத்தை வந்து உபசரிப்பு விழான்னு ஒன்று நடத்துவாங்க கலாச்சாரத்தின் படி ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் வித வித்தியாசப்படும் அதில் வந்து சிலர் அதில் வந்து சிலர் மேக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஒருமித்து வர்ரது வந்து இந்த வயசானவங்க அறுபது வயது எழுபது வயசில் உள்ளவங்க தம்பதியராராங்க அவங்கள வச்சு வாழ்த்து சொல்லுவாங்க வாழ்த்தி ம அங்கேயும் ஒருவாட்டி மாலை மாற்றி வாழ்த்து ஆசிர்வதிப்பாங்க இது திருமண கலாச்சாரம்